எங்கள் ஊரில் வந்து எம்எல்ஏ எம்பி தலைவர் எல்லாமே வந்து நல்லா பார்த்துக்குறாங்க குடிநீர் குழாயும் அமைத்து கொடுத்துன்னுக்குறாங்க பில்டிங்கு ஸ்கூலில் வந்து சைக்கிள் நிறுத்துறத்துக்கு எடம் பாத்ரூம் வசதி பெண்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துனுக்குறாங்க ஏரிலேயும் நிலம் தண்ணிர் நிலத்தடி நீர் தேங்குறத்துக்கு வந்து எல்லாமே அமைத்து கொடுத்துன்னுக்குறாங்க தலைவர் நீங்களும் எங்கள் பஞ்சாயத்தில் வந்து எல்லாமே ரோடு ரோடு போட்டுனுக்கிறாங்க குடிநீர் வசதி லைட்டு லைட் வசதி பஞ்சாயத்து மூலிமாவே எல்லாம் செஞ்சுன்னுக்கிறாங்க தலைவர் வந்து எங்களுக்கு நல்லா நாங்கள் சொல்கிறதெல்லாம் எல்லாமே செய்கிறாங்க வீட்டுக்கு வீடு பைப்பு காவேரித் தண்ணி பைப்பு அமைத்துக் கொடுத்துன்னுக்குறாங்க எல்லா வசதியுமே எங்களுக்கு செஞ்சுக் கொடுத்துன்னுக்குறாங்க நல்லா நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க நல்லா தலைவரும் சரி எம்எல்ஏவும் சரி நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க எங்களுக்கு மாதத்துக்கு ஒரு டைம் வந்து பார்க்கறாங்க பார்த்துட்டு என்ன பிரச்சனைன்னு கேக்கிறாங்க கேட்டுட்டு அவங்க நல்லா செஞ்சு நாங்கள் சொன்னால் நல்லா செஞ்சுத் தர்றாங்க என்னென்ன பிரச்சனைன்னுட்டு கேக்கிறாங்க நாங்கள் கேட்டதுமே அவங்க செஞ்சுத் தர்றாங்க எல்லாமே மீதி எல்லாமே என்ன என்ன உதவி கேட்டாலுமே ஹெல்ப் பண்ணுறாங்க எங்களுக்கு